அந்த காலத்திலேலாம் பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் எங்கே வேணாலும் நடந்தே போவாங்க நடந்தே வருவாங்க ஒரு நல்லது கெட்டது எல்லா விஷயத்துக்குமே நடந்து போவாங்க யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க பஸ் எதிர்பார்க்க மாட்டாங்க அப்போல்லாம் காசு வசதி எல்லாம் இருக்காதுங்க அதனால எங்கே வேணாலும் நடந்து போவாங்க இந்த காலத்து பசங்களுக்குல்லாம் அதெல்லாம் நடக்கிறதுன்னா கொஞ்சங்கூட பிடிக்காது எங்கே போனாலும் வண்டியை எடுத்துகிட்டு போகிறாங்க கார் எடுத்துகிட்டு போகிறாங்க ஆன் பு புக் பண்ணமுன்னால் டிராவல்ஸ் வருதுங்க கார் வருது ஓலோ கார் இருக்குது ரெட் டேக்ஸி இருக்குதுங்க ட்ரெயின் இருக்குது அப்பறம் ஏசி பஸ் இருக்குதுங்க ஃப்ரீ பஸ் இருக்குது சொகுசு பேருந்து கூட இருக்குதுங்க நம்ம நினச்சா எதில் வேணாலும் போகலாம் வரலாங்க ஃப்ளைட்டு வசதி இருக்குதுங்க இது எல்லா வசதியும் இருக்கிறதுனால நம்ம நினச்சா எங்கே வேணாலும் போகலாங்க எங்கே வேணாலும் வரலாங்க